எனக்கு சின்ன பிள்ளையிலேந்தே ஃபோட்டோ எடுக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் முடித்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து படிப்பு சரியாக ஏற மாட்டேன்டுச்சி அதனால ஒரு ஃபோட்டோகிராபி ஆகிருவோமேன்னு சொல்லி எங்கள் ஊரிலேயே ஒருத்தர் ஸ்டூடியோ வச்சு இருந்தார் அவருகிட்ட தான் போய் கொஞ்ச நாள் அவர்க்கூடயே இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஃபோட்டோ எடுக்கிறத தவிர மற்ற எல்லா வேலையும் கற்று கொடுத்துட்டாரு ஆனால் ஃபோட்டோ எடுக்க கற்று கொடுக்கல அப்புறம் திரும்ப ஒருத்தர் வெட்டிங் ஃபோட்டோகிராபிக் ஒருத்தர் இருந்தார் அவருகிட்ட போய் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அவர் தான் கொஞ்சம் கொஞ்சம் கற்று கொடுத்துட்டு இருந்தார் அப்புறம் ஒரு சென்னையில் வந்து ஒரு மாதிரி ஒன்று வச்சு நடத்தினாங்க ஃபோட்டோஸ் எப்படி எடுக்கிறது அதில் என்னென்ன ஆப்பெலாம் இருக்கு ஃபோட்டோஷாப் இதெல்லா எப்படி பண்ணறதுன்னு சொல்லி கொடுக்குறத்துக்காண்டி ஒரு பதினைஞ்சு நாள் கிளாஸ் வச்சு இருந்தாங்க அதை போய் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தேன் அப்புறம் நான் பழைய இடத்துலேயே வேலை பார்த்த இடத்துலேயே என்னை என்னைய எனக்கொரு கேமரா கொடுத்து என்னை அவரே வேலைக்கு வச்சுக்கிட்டாரு சம்பளமும் அதிகமாக கொடுத்துட்டு இருந்தார் கொஞ்சம் நாள் அவருகிட்ட வேலை பார்த்துட்டு திரும்ப நானே ஒரு கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணினேன் தனியாகவே அந்த கல்யாணம் அட்டென்ட் பண்ணி முடிஞ்சுட்டு அதுவும் சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி தனியாக இப்போ பிஸ்னஸ் பண்ணலாமேட்டு வெளில வன்டே இப்போ ஒரு ஒரு ஃபோட்டோ ஷாப் கடையே வச்சு இருக்கிறேன் நான்